இப்போ வந்து எல்லோரும் வந்து குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறதுதான் ஓடிட்டிருக்கு இந்தியாவில் ஃபுல்லாகவே நகரம் கிராமம் எல்லாத்துலேயுமே வந்து குழந்தை தொழிலாளர்கள் அப்டின்னுதான் பாத்துட்டிருக்காங்க சின்ன வயதில் குழந்தை தொழிலாளர் அப்படினா சின்ன வயசுலேயே வந்துட்டு வேலை பாக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படினு பார்த்தாக்கா சின்ன குடும்பத்தில் எதாவது ஒரு கஷ்டம் படிக்க வைக்க முடியல வீட்டில் அம்மா இல்லை அப்பா இல்லை இல்லை அக்கா இல்லை அந்த மாதிரி சம்பாதித்து தரதுக்கு ஆள் இல்லை அப்டிங்கிற ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைகள்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்க குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது சரியா தவறா அப்படினு பார்த்தாக்கா அது மிக தவறு மிக தவறான விஷயத்தில் அது ஒன்று குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறது குழந்தைகளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நிறைய அறிவையும் நிறைய கல்வியையும் நிறைய கல்வி கற்கும் முறையும் மா இது சமூகம் சார்ந்தவர்களலாம் எப்படி மதிக்கணும் அப்படிங்கறது வந்து நிறைய தெரிஞ்சுகிற வயசு அப்போலேருந்தே வந்து நிறையா கொண்டு வந்தா தான் ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்த முடியும் அப்படிங்குற ஒரு அறிவு தெளிவு எல்லா கிடைக்கும் அது அப்படிலாம் யோசிக்காமல் சின்ன வயசுலேயே சில பேர் வீட்டில் குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்புறாங்க அது எதுக்கு அப்படிங்குறது வந்துட்டு தெரியலை அப்படிலாம் அனுப்பக்கூடாது அப்படிங்குற ஒரு சட்டம் வந்து இப்போ இங்கே இப்போ கொண்டு வந்திட்டாங்க இப்போ நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு அப்படி குழந்தைகளை குழந்தை தொழிலாளர் அப்படிங்குறது யாராக இருந்தாலும் அவங்களை வந்துட்டு வேலைக்கு அனுப்பாமல் அவங்களுக்கு வந்து நல்ல அறிவுரையை சொல்லி வேலையை குழந்தையிலேயே நீ வேலை பாக்காதே நிறைய கற்றுக்கோ ஸ்கூல் போ காலேஜ் போ இந்த கிளாஸ் எதாவது போ நிறைய தெரிஞ்சுக்கோ நிறைய விஷயம் தெரிஞ்சுகோ அப்படிங்குற அறிவுரை சொல்கிற ஒரு ஆசான் வந்து வேணும் அப்படிங்குற எனக்கு எனக்கு வந்து அப்படி குழந்தை தொழிலாளர் அப்படீங்கிறது யாரை பார்த்தாலுமே நான் சொல்ல வேண்டியது வந்து நீ நல்லா படி படிக்கணும் படித்தாதான் நமக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்போதான் வந்து நம்ம வந்து சம் நம்ம சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல சான்றோராக நம்ம நாலு பேர் நம்மளை மதிக்கிற மாதிரி நம்ம ஆகலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் நிறைய இங்கிலிஷ் வேர்ட்ஸ் கத்துக்கலாம் நிறைய மொழிகள் தெரிஞ்சிக்கலாம் பழக்கவழக்கங்கள் நடைமுறைகள் அனுபவங்கள் எல்லாத்தையும் கத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அப்படினு சொல்லி அப்படினு சொல்லி அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்வேன் குழந்தை தொழிலாளர் அப்படீங்கிறது வந்து ரொம்ப தடுக்கணும் ரொம்ப மிக பெரிய தப்பு அது குழந்தை குழந்தையிலேயே வந்து தொழிலாளர் ஆகிறது வேலைக்கு போகிறது அப்டிங்கிறது அவங்களுக்கு வந்து சின்ன புள்ளைலேயே வேலைக்கு போனாங்கனா அவங்க மனதில் என்ன தோணும்னா இனிமேல் நம்ம வேலையை தான் பார்க்கணும் வேலைக்கு போகணும் டெய்லியும் வேலைக்கு போகணும் காசு வருது அந்தமாதிரி திங்கிங்க அப்புறம் நிறைய கெட்டபழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அந்தமாதிரி நிறையா இருக்கும் அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனாங்கனா வீட்டில் நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஆவும் அதலாம் இல்லாம நிறையா வந்து கல்வி கற்கிற முறை முறையையும் ஸ்கூலுக்கு போ படி நிறைய விஷயம் நிறைய நூல்களை படி புத்தகத்தை படி தெரியலயா கிளாஸ் போ அப்படிலாம் சொல்லி அறிவுரை சொல்லணும் குழந்தையை வந்து சின்ன வயசுலேயே வேலைக்கு அனுப்ப கூடாது குழந்தை தொழிலாளர்கள் வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டுவராங்க வேலைக்கெல்லாம் போககூடாதுனு நிறையா இப்போ உள்ள மக்கள்லாம் இப்ப உள்ள குழந்தைகளாம் நிறைய விஷயம் வந்து பிறந்தவுடனே ஒரு ரெண்டு மாசமோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படிங்குற ஸ்டேஜ்லேயே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்கிது நிறையா அதனால் அப்படிலாம் இருக்காமல் குழந்தை தொழிலாளர் அப்படிங்குறது வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் நல்ல நிறைய அனுபவத்தை நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் வெளிலேலாம் போய்ட்டு வெளி ஊரெல்லாம் போய் படிக்கிறது மேற்படிப்பு படிக்கிறது ஆரம்ப படிப்பு அதெல்லாம் எல்லாத்தையும் கற்று நல்லா படித்து அதுக்கப்பறம் வந்துட்டு வேலைக்கு அனுப்புறதுதான் நல்ல ஒரு முறை இந்தமாதிரி குழந்தை தொழிலாளருங்கிறது அனுப்ப கூடாது மிக பெரிய தப்பு அப்படினு சொல்கிறாங்க இது தான் என்னோட கருத்தாக இருக்கு